எங்கள் சொந்த ஊரில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷியம் அப்படின்னு பாத்தோன்னா எங்கூர் தே எங்கூர் திருவிழாதான் எங்கூர் திருவிழாவின்போது எல்லோரும் சேர்ந்து தேர் கட்டி எல்லை தேர் அப்டின்னு சொல்லிட்டு தேர் தூக்கிட்டு போவோம் அது எப்படின்னா வயல்வெளி ஃபுல்லாவே தேர் இல்லை தேருன்னால் தெருவில்தான் வரும் ஆனால் எங்கள் ஊர் தேருங்கிறது வயல்வெளி எங்கள் ஊரை சுற்றி வயல்வெளி இடையே தூக்கிக்கிட்டு போவோம் அது வந்து எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு

யார் வெளியூர் போயிருந்தாலும் எங்கள் ஊரில் திருவிழா போது காப்பு கட்டும்போ காப்பு கட்டிட்டால் அனைவரும் ஊருக்கு வந்து திருவிழாவை பார்த்து எல்லைத்தேர் வயல்களிலே தேர் ஓடி

சாமி கும்பிட்டு தீ மிதிப்பார்கள் இதே போல் வருடத்திற்கு ஒரு முறை எப்போதும் நடக்கும் அதே போல் எங்கள் ஊரில் பக்கத்து ஊரிலிருந்து சாமியை தூக்கிட்டு வந்து ஒன்றரை மாதம் வழிபட்டு மீண்டும் அந்த பக்கத்து ஊரில் கொண்டு சாமியை வைத்து விட்டு வந்துடுவோம் இந்த இரு நிகழ்வும் எனக்கு எங்கள் ஊரில் பிடித்த மிக மிக பிடித்த விஷயம்